வங்கியில் வந்து இந்த ஃபார்ம் லான் வந்து தமிழில் ப்ரிண்ட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னால் நாங்கள் வந்து தமிழ் தாய்மொழி தமிழ் தான் வரவங்க வந்து மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வயசாவங்கள்லேருந்து எல்லோரும் பேங்க் வரும்போது நிறைய பேத்துக்கு தமிழ் தெரியும் இங்லீஷ் தெரியிறதில்ல அவங்க ஒரு ஃபாமு ஓஏபி காசு இல்லை வேறு எது எடுக்கிறனாலும் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பேங்கில் வந்து இதே வந்து தமிழில் இருந்தால் படிச்சவங்களுக்கும் கூட இங்லீஷ் வந்து ஓரளவுக்கு தெரியுறவங்க கூட வந்து நிறைய வந்து புரிஞ்சுக்குவாங்க எழுதுகிறத எழுதிகிருவாங்க ஆனால் அதில் எழுந்திருக்க வேர்டலாம் ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா அதில் அர்த்தம் என்னென் தெரியாமனால் அது என்ன அப்படின்னு இன்னொருத்தரை உதவியை எதிர்பார்க்கற மாதிரி இருக்குது இதனால வந்து தமிழில் எல்லாமே ப்ரிண்ட்டிங்காக இருந்தால் எல்லோருக்குமே உ உதவியாக இருக்கும்னு நினைக்கறேன்